இந்தியாவில்ன்னு பார்க்குறப்போ வந்து நமக்கு எல்லாமே கிடைக்கும் இங்கே போனால் இது மட்டும் தான் இருக்கும் அப்படின்றது இல்லாமல் பீச் பார்க்கணுமா பீச் இருக்குது அந்த ஹில் ஸ்டேஷனாக ஹில் ஸ்டேஷன் இருக்குது அதுக்கப்புறம் வந்து டெஸெர்ட்டாக டெஸெர்ட் இருக்குது இல்லை எதாவது போட் ஹவுஸ் எல்லாமே வந்து கலந்த ஒரு என்விரான்மெண்டில் தான் வந்து ஃபுல் இந்தியாவுமே வந்து ஆக்குப்பே ஆகிருக்கு இங்கே தமிழ்நாட்ல இருந்துன்னு ஆரம்மிக்கிறப்போ வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த லொகேஷன்வைஸ் பார்க்குறப்ப வந்து சன் ரைஸும் சன் செட்டும் பார்க்க வந்து கண்டிப்பாக வந்து ஸோ இந்தியாவோடய கார்னர் பாயிண்ட்டாக இருக்கற கன்னியாகுமரி தான் வந்து எல்லோருமே வந்து சஜெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ஸச் ச ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகுற ஒரு ப்ளேஸ்ஸுன்னே சொல்லலாம் இந்த மார்னிங் அந்த சன் செட்டை பார்க்குறதா இருக்கட்டும் ஓகே இட்ஸ் ஒரு மாதிரி ஒரு ஒரு மோட்டிவேஷனான டேவாக ஸ்டார்ட் பண்ணணும் அங்கிருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தென் இந்த பக்கம் போனோன்னால் கேரளா சைடு வந்து ஆலப்பியாக இருக்கட்டும் இல்லை அங்கே உள்ள ஃபுட்ஸ்காக போகிற நிறைய இடமா இருக்கட்டும் இல்லை வந்து அங்கே ப்ளாக் தண்டர் இல்லை வர்கலா பீச்சு ஸோ அந்த போட் ஹவுஸஸ்ஸெலாம் வந்து சொல்லணுன்னால் அங்கே கண்டிப்பாக சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் ஆந்திரான்னு பார்த்தோன்னா வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து என்ன இருக்குன்ட்டா அங்கே வந்து போகிற ஃபெஸ்டிவல் எல்லா ஊர்லேயுமே வந்து என்ன எது தான் ஸ்பெஷலாக இருந்தாலும் அங்கே கண்டிப்பாக வந்து ஒரு கோவில் ஸ்பெஷலாக இருக்கும் அங்கே அப்படி பார்க்குறப்ப வந்து திருப்பதி ஸோ திருப்பதியில் அப்படின்றப்ப வந்து அந்த அந்த ட்ராவலிங்கே வந்து ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இங்கிருந்து ஒரு ஃபேமிலியாக பேக் ஆகி கிளம்புறதா இருக்கட்டும் அந்த இடத்துல வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படியே இந்த பக்கம் கர்நாடகா சைடு போனோன்னால் பெங்களூர் சிட்டி அந்த சிட்டியை அப்படியே டெக்னாலஜி சிட்டின்னு சொல்வாங்கள்லே அது தான் அது எவ்வளோ தூரம் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இடத்துலருந்து ஓகே ஒரு ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு பெரிய தாஜ் வரையும் போகலான்னாலும் எல்லாமே வந்து கிடைக்கக்கூடியதா தான் இருக்கும் அப்படியே நார்த் சைடு போனோன்னால் நமக்கு குலு மணாலி இருக்கும் அதுக்கு அப்புறம் இந்தப்பக்கம் ராஜஸ்தான் ராஜஸ்தான் சைடு பார்த்தோன்னா டெஸெர்ட் இருக்கும் ஸோ மேலே காஷ்மீர் நமக்கு என்னென்னல்லாம் வேணுமோ எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ அப்படின்றதெல்லாம் யோசிக்கவே தேவைல்ல ஸோ இந்த பக்கம் இந்த ஊரில் போனால் ஓகே இது இங்கே இது கிடைக்கும் அப்படின்றது தான் சொல்வாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே மும்பையில் வந்து அந்த ஃபிளை ஓவர் வந்து அந்த ட்ராவலுக்கு வந்து செம்மையான ப்ளேஸாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஓகே கொஞ்சம் இந்த பக்கம் இருந்து ரொம்ப வெயிலாக இருக்குது கொஞ்சம் வந்து டூர் கொஞ்சம் குளு குளுன்னு இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சோன்னா அப்படியே நார்த் இந்தியன் சைடுலெலாம் போனோன்னால் இந்த காஷ்மீராக இருக்கட்டும் இல்லை அந்த சைடு அந்த ஹிமாச்சலிலேருந்து அப்படியே கீழேயா இருக்கட்டும் இல்லை வந்து டிவோஷ்னலாகவும் போகணுன்னா அந்த பக்கம் வந்து லிங்காஸ் வச்சு நிறைய டெம்பிள்ஸ் இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து மொத்தமாக சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ட்ராவலிங் ப்ளேஸ்க்கு வந்து இந்தியா வந்து தனியாக எடுத்துக்காட்டும்